புதுசாக மிக்சி கிரைண்டர் வாங்கியிருந்தோம் நல்லா வேலை செய்யுது நல்லாயிருக்கு காம்பேட்டாக இருக்குது கிரைண்டரு நாம் தூக்கிகிறதுக்கு கொஞ்சம் வயதானவங்க அதை தூக்கி எடுத்து இது பண்ணிக்கிற மாதிரி வசதியாக இருக்குது சின்ன ஒரு எடுத்து நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றுறத்துக்கு வசதியாக இருக்குது மிக்சி அப்படிதான் நல்லா ஜூஸ்சர் கொடுத்தாங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் கிஃப்ட்டு மாதிரி கொடுத்தாங்க அப்படியே அதுலேயே வச்சுக்கிற மாதிரி ஜார் கொடுத்தாங்க கப்பு கொடுத்தாங்க பொருள் அரைச்சா அப்படியே அதுலேயே வச்சுக்கிற மாதிரி நல்லாயிருக்கு ஜூஸ்சர் யூஸ் ஆகுது நல்லா கிரைண்ட்ரு நல்லா இருக்குது அது சின்னதாக இருக்கிறதுனால கிரைண்டருக்கு சின்ன குட்டி கிரைண்டரு சட்னி அரைக்கிறதுக்கு கொடுத்தாங்க கிஃப்ட்டு அதுவும் நல்லாயிருக்கு ரெண்டுமே நல்லாயிருக்கு